சமையல் வந்து ரெகுலராக செய்யுறது வந்து இப்போ சாம்பார் தோசை இட்லி சாப்பாடு ரசம் பொரியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் ஈஸியாக செஞ்சுருவேன் அது ரெகுலராக செய்யிறதுனால புதுசாக ஏதாவது பிரியாணி பரோட்டா இந்தமாதிரி ஏதாவது நான் செய்யணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு செய்யணுங்க இப்போ கரெக்டாக பிரியாணி செய்கிறோன்னா பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன போடணும் பட்டை லவங்கம் கிராம்பு இந்த இது சோம்பு இந்தமாதிரி இது கல்பாசி இதெல் எல எல்லாம் போடணும் அடுத்தது இந்த ஏலக்காய் அந்தமாதிரி எல்லாம் போடணும் அடுத்தது வெங்காயம் போடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும் அப்புறம் தக்காளி போடணும் இந்தமாதிரி ஒன்று ஒன்றா யோசிச்சு கரெக்டாக போடுறோமா என்னன்னு பார்த்துட்டு செய்யணும் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சால்தாங்க பிரியாணி கரெக்டாக வரும் அதனால் வந்து கொஞ்சம் அது லேட்டாகும் பரோட்டா வந்து மாவு கொஞ்சம் ஊறணும் அப்போது ஊற வச்சு அதுக்கப்புறம் அது கரெக்டாக நல்லா சப்பாத்திமாதிரி அடிச்சு அதை உருட்டி அதை தேச்சு போடுறதுக்கு அதுவும் கொஞ்சம் லேட் லேட்டாகும் சால்னா பண்ணுனோம்னால் அது யோசிச்சு கொஞ்சம் நம்ப அதுவும் செ ஒன்று ஒன்றாக என்னென்ன போடணும் தேங்காயில் வந்து இப்போது முந்திரி போடணும் பொட்டுக்கடல ந மற்ற அதுக்கெலாம் நான் பொட்டுக்கடல போடுவேன் இதுக்கு வந்து முந்திரி போடணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்றும் யோசிச்சு செய்யணும் சாப்பாத்தியும் மாவு தேச் உருட்டி பெசஞ்சி வச்சு அதை லேட்டாக அது கொஞ்சம் ஊறினாதான் சப்பாத்தி கொஞ்சம் பொஸு பொஸுன்றிருக்கும் அது அதை வந்து ஊற வச்சு அது தேச்சு போடுறதுக்கு அதில் கொஞ்சம் டைமாகும் எல்லாம் வந்து நம்ப ரெடி பண்ணி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போனாலும் ஏதா ஒன்று சொதப்பிடறதுனால கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாகதான் எல்லா பொருளும் இருக்குதா எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோமா அப்படின்னு பார்த்துட்டு அதை தாளிச்சு அப்புறம் ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு செய்யறதுனால அது ஒவ்வொரு இதெல்லாம் வந்து எனக்கு லேட்டாவுங்க புலாவெலாம் செய்யணும்னால் பார்த்து பார்த்து செய்யணும் அது கரெக்டாக அந்த சாப்பாடு வந்து சரியாக தண்ணி வைக்கிணும் கரெக்டாக இருக்கணும் அதனால் அதெலாம் யோசிச்சு யோசிச்சு ஒன்னொன்றும் செய்யறதுக்கு ஒவ்வொன்று கொஞ்சம் எனக்கு நிறையா நேரமாகுங்க